எங்கள் பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதாவது கர்ப்பமா இருக்க தாய்மார்களுக்கு அருகிலுள்ள அங்கன்வாடி பகுதியில் வந்து நான் வந்து த தகவலை தெரிவிச்சோம்னால் வச்சிக்கோங்களேன் அவங்க வந்து நம்மளுக்கு தேவையான சரிவிகித உணவுன்னு சொல்லிட்டு ஒரு ஒ மாவு பாக்கெட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது டெய்லியும் வந்து தாய்மார்கள் வந்து நூறு சதவீதம் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னால் உணவுல எடுக்கிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து வந்து கிடச்சிடுதுன்னு வச்சிக்கோங்களேன் அப்புறம் அவங்களுக்கு தேவையான பால் முட்டை காய்கறிகள் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு தொகுப்பாக வந்து கொடுக்கச்சொல்லி கொடுத்தோம் நம்ம அந்த தகவலை வந்து அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தம்னாவே வச்சிக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் சுத்தமான தண்ணீர் எங்கள் பகுதியில் வந்து எப்போயுமே வந்து சுத்தமான தண்ணீர் தான் கிடைக்குது தரமான உணவு கிடைக்குதானா கண்டிப்பாக தரமான உணவு தான் நாங்கள் எல்லாருமே எடுத்துக்கிறோம் இது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இது குறைவான எடையுள்ள குழந்தைகளை வந்து நாங்கள் க தகவலை உடனே உடனே அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கிட்ட தெ தகவலை தெரிவித்து அவங்க எங்களுக்கு மருத்துவ ரீதியான நிறையா உதவிகளெல்லாம் பண்ணுறாங்க இதனால் இந்த இந்த பகுதியில் வந்து எங்கள் பகுதியில் வந்து அந்த விதமான பாதிப்பெலாம் அதிகம் யாரும் இல்லை இருந்தாலும் வந்து நாங்கள் மருத்துவத்தில் சம்பந்தமான நிறைய உதவிகளை வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிறனால இதை வந்து இந்த பகுதியில் வந்து நிறைய அந்தமாதிரி இருக்குது சிக்கல்ல இருக்கக்கூடியவங்களை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றிக் கொண்டு வந்துகிட்டுருக்கறதுனால அந்த சிக்கலை வந்து நாங்கள் கையாள இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் இழப்புகளை வந்து தவிர்க்கிறோம் நிறைய இழப்புகளை வந்து தவிர்த்திட்டு முன்கூட்டியே ஆரம்பத்திலேயே மருத்துவருக்கிட்ட வந்து தகவலை சொல்கிறதுனால இந்த இழப்பை வந்து நாங்கள் தவிர்த்திட்டோம் இதிலேருந்து நாங்கள் ரொம்ப கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கோம்னு வச்சிக்கோங்களேன்